சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா கேட்குதுங்க

என்னங்கம்மா சொல்லுங்கம்மா கேட்குது சூப்பர் கேளுங்கள் ஏ நம் பையனுக்கு கல்யாணம் வெச்சுருக்குங்க

ஆமாம் அவன் தான் மூத்த பையன் ஆமாம் எந்த டைமில் எப்போ வெச்சுக்கலாம் என்னம்மா அவன் பிஇ எலெக்ட்ரானிக் இன்ஜினியரிங்

கல்யாணம் நெக்ஸ்ட்டு மந்த் வெச்சுருக்குங்க நெக்ஸ்ட்டு மந்த் சித்திரை முடிஞ்சு வைகாசியில் வெச்சுருக்குங்க நல்ல நாள் இப்போ பார்த்துருக்குங்க அது டைமெல்லாம் ஜோசியக்கார்க்கிட்டே பேசிவிட்டு கரெக்ட் டைம் பண்ணணும் பெண் வீட்டிலையும் கேட்டுவிட்டு தான் செய்யணும் டைமு

பொண்ணு இங்கே தான் பூனாங்க சரிம்மா ஆ எப்போ வெச்சு ஆ சொல்லுங்கள் ஹலோ மண்டபம் பார்த்துருக்குங்கம்மா பார்த்துருக்கேன் அவங்க டைம் சொல்லியிருக்காங்க அவங்க டைம் இப்போ டைம் இப்போ மண்டபம் வந்து இப்போ புக்காயிருக்க தவிர்த்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

தம்பி இப்போ சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாருங்க

என்னங்கம்மா ஆமாங்க நல்ல நேரம் எப்போ ஏதுன்னு சொன்னிங்கன்னால் வெச்சுக்கலாங்க சரி சரி சரிங்க ஓகேங் ஆ சரிங்க

இப்போ இல்லைங்க வெள்ளிக்கிழம பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் வரும்னு நினைக்கிறேங்க ஆ ஆ அதுக்குள்ளே வெச்சுக்கலாங்க அதுக்குள்ளே வெச்சுக்கலாங்க சரி

ஓகேங்க

சரிங்க தேங்க் யூ நன்றிங்க ரொம்ப நன்றி